எங்கள் ஊரில் விவசாய நிலங்கள் பயிர்கள் வெவ்வேறு காலநிலைகளில் பயிரிடுறாங்க அந்தந்த காலக்கட்டம் வானிலை காரணமாக மழை காலங்களில் ஒரு விவசாயம் பண்ணுவாங்க வெயில் காலத்தில் ஒரு விவசாயம் பண்ணுவாங்க மற்ற குளிர் காலங்களில் ஒரு விவசாயத்தை தொடங்குகிறாங்க மழை காலத்தில் நம்ம பாத்தோமுனாங்க சோள வகைகள் பயிரிடுவாங்க வெய்ல் காலத்தில் பார்த்தா காய்கறிகள் தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள் பயிரிடுறாங்க அதேமாதிரி பனி காலத்தில் வெவ்வேறு பகுதியில் இந்த கேரட் பீன்ஸ் என்ற காய்கறிகள் பயிரிடுறாங்க ஆனால் தொடர்ச்சியாக வெவ்வேறு பகுதியிலுமே அது மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நிலங்கள் நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளை பயிரிடுறாங்க மொத்தமாக வானிலை ஒரே மாதிரி இருக்கிறதில்ல மூணு மாதத்துக்கு ஒரு முறை வானிலை மாறுகிற காரணத்தினால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயிர்கள் காய்கறிகள் காய்கறி வகைகள் கீரை வகைகள் எல்லாம் பயிரிடுறாங்க கோடை காலம் மழை காலத்தை தவிர்த்து கோடை காலத்தில் வெயில் காலத்தில் காய்கறிகள் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க மழை காலங்கள் தொடர்ந்து நம்ம விவசாயம் பண்ணுறது பாக்கும்போது சோளம் வகைகள் எல்லாம் கரும்பு வகைகள் இந்த மாதிரி மாதிரி வகையான விவசாயங்களை பயிரிடுறாங்க பனி காலங்களில் தொடர்ச்சியாக காய்கறிகளும் அதுலேயே இணைஞ்சி கேரட் பீன்ஸு மற்ற காய்கறிகளும் அதை தொடர்ந்து பயிரிடுறாங்க அதனால எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரியான வானிலை நிலவுது நிலவாத காரணத்தினால் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு வானிலை ஏற்ற தகுந்த மாதிரி விவசாயிகள் பயிரிடுறதுனால எங்கள் பகுதியில் அந்தந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் பயிரிடுவது வழக்கமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் மற்ற பிரதேசங்களையும் மழை காலங்களில் என்ன பயிரோ அது பயிரிடுறாங்க ஆனால் எங்கள் பகுதியில் மழை காலங்களில் அதிகமான காய்கறிகள் நாங்கள் பயிரிடுறதில்ல சோளம் வகைகள் பயிரிடுறோம் மற்ற குளிர் காலங்கள்லேயும் காய்கறிகளை பயிரிடுறோம் தொடர்ச்சியாக அது எல்லா விவசாயிகளும் அதை நாங்கள் கவனிச்சி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம்